பதினைந்து ஆறு ரெண்டாயிரத்தி மூணு இருபத்தி ஐந்து பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணுற்றி ஒன்பது பத்து எட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஐந்து ஒன்பது இரண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்பது பதினாறு ஏழு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணுற்றி எட்டு